குதிர வண்டி பழைய காலத்தில் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி குதிர வண்டியில் தான் எல்லாரும் போவாங்க வருவாங்க இப்போ நாலேஜ் ஆகி போய்டுச்சி அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறது செல்போனு தான் இப்போ புதுசாக முளைச்சிருக்கு செல்போனு வந்து தான் இப்போ டக்கு டக்குன்னு போகிறோம் வர்றோம் எல்லாம் பார்க்கறோம் பிடிக்கிறோம் அதுக்கு பின்னாடி என்ன ஆகுது இப்போ அதுக்கு பின்னாடி வந்து பைக்கு வந்துடுச்சு கார் வந்துடுச்சு வீடு வீடு மூணு நாலு பக்கம் பைக்கு கார் எல்லாம் வச்சுருக்காங்க இப்போ நாலேஜ் ஆகி போயிடுச்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கதை எல்லாம் வேறங்க என்ன செய்ய இப்போ ஒரு ஃபோன் போட்டு பிப்ப ஃபோனு இப்போ ஃபோன் வந்ததுங்காட்டி நம்ம வந்து உட்காந்துகிட்டிருக்கிறோம் ஃபோனு வந்தால் நம்ம உட்காந்த இடத்திலேயே உட்காந்துகிட்டு வேலை இருக்கா என்ன ஏது அப்படின்னு கேட்கலாம் பிடிக்கிலாம் வேலைக்கு கூப்பிட்டா போகலாம் இல்லைனால் எங்கேயா ரோட்டு பக்கம் போய் அங்கே போய் அங்கே நின்றுட்டு இருக்க வேண்டியது தான் அவன் எங்கே கூப்பிடறானோ அப்போ தான் அப்போது எல்லாம் வந்தால் ஒன்றுமே கிடையாது நாங்கள் கடை வச்சுருந்த காலத்தில் ஃபோனே இல்லை ஆமாம் பெட்டி கடை வச்சு இருந்தேன் மீன் கடை வச்சு இருந்தேன் எல்லா கடையும் வச்சு பல தொழிலும் செஞ்சவன்மா ஒன்றுமே முடியாது இப்போ ஃபோனு நாகரிகம் ஆகி போச்சு கார்ருக்குது பைக் இருக்குது அவங்கவங்க எல்லா எல்லா பக்கம் போகிறாங்க வராங்க இப்போ நாகரிகம் அப்போ எல்லாம் நாற்பது வருஷத்துக்கு மேலே ஒன்றுமே இல்லையே என்ன செய்ய இப்போ ஒன்றுமே இல்லை இதே இப்போ செல்போன் வந்துருக்குது வண்டி வாசல் எல்லாம் வந்துருக்குது நம்ம இப்போ சௌரியமாக வந்துருக்குது விட்டா பஸ்ஸே போகுது அந்த அந்த ஊருக்கு பஸ்ஸே அனுப்பிச்சு விட்ருக்காங்க எல்லா பக்கமும் பத்து கிலோமீட்டர் பஸ்ஸா இந்த இப்போ பத்ரகாளி கோவில் போகிறதுனா பத்ரகாளி கோவிலுக்கு பஸ்ஸும் போகுது அப்புறம் கோயிலுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கட்ட வண்டியும் குதிர வண்டியும் தான் இருக்கும் வேறு ஒன்றுமே இருக்காது அங்கயெல்லாம் இல்லாட்டி நடந்து தான் போவாங்க நடந்து தான் வருவாங்க மெயினாக வேறு ஒன்றுமே இல்லை இப்போ செல்போனு வந்ததுக்கு நல்லாகி போயிடுச்சு இப்போ செல்போன் தான் இப்போ ரொம்ப முக்கியம் எங்கே போனாலும் ஏது போனாலும் முக்கியமாகி போயிடுச்சு செல்போனு தான் மெயின் என்னங்க செல்போன் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது